இப்போது வந்து கண்டிப்பாக என் பொண்ணு வந்து நான் வந்து வங்கி வங்கிக்கு தான் போவேன் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா கண்டிப்பாக அவளை படிக்க வைச்சு அந்த இதுக்கு வந்து நான் அனுப்புவேன் எப்படி எதுக்காக அனுப்புவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கவுர்மெண்ட் ஜாப்பு அரசு வேலை இன்னொன்னு வந்து என்னன்னா நல்ல சம்பளம் கரெக்ட் டைமுக்கு வேலை முடியுது காலையில் பத்து டு மாலை அஞ்சு மணி வரைக்கும் நல்லா ஏசி காற்று நல்லா பணிபுரிய முடியும் அவனால் அவளுக்கு வந்து டேலண்ட் இருந்துச்சு நான் வந்து பேங்குக்கு தான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் படிக்க வைப்பேன் எனக்கும் ஆசை தான் எனக்கு எப்படி சொல்கிறது அவள் பேங்குக்கு போனான்னா எனக்கும் என் பொண்ணு பேங்குக்கு போகிறா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆசையான ஒன்று தான் கண்டிப்பாக அவள் அந்த பொண்ணு வந்து படிக்கிறேன்னு சொன்னால் நான் சேத்து விடுவேன் அவளோட இஷ்டம் இல்லாமல் நான் எதிலேயுமே திணிக்க மாட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று தான் அவள் ஆசைப்பட்டா மட்டுந்தான் பேங்க் எக்ஸாமுக்கு நான் படிக்க வைப்பேன் எனக்கு படிக்கணும்னு அவள் படிக்கணும்னு ஆசை தான் அவள் படித்து அவளுக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக படிக்க வைப்பேன் என்னோட ஆசை என்னன்னா நா வந்து ஒரு நல்ல ஆசிரியராகணும் எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல மாணவருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து நான் நல்லா பாடம் சொல்லித் தரணும் அவளுக்கு நல்லது எது கெட்டது எது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமாங்கிற ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒப்பீனியன் கொடுப்பேன் அந்த பிள்ளைய வந்து ஃபஸ்ட்டு நல்வழிப்படுத்துவேன் அந்த பிள்ளையோட ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு வந்து நான் துணை இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் டீச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபெஷனை வந்து தேர்ந்தெடுத்தேன் என் என்னால் அந்த பிள்ள மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அதாவது அந்த எஜுகேஷன் கெடைச்சிது அப்படின்னா நான் ரொம்ப ஹேப்பியாக இருப்பேன் நான் வந்து கடைசி வரைக்கும் அந்த எஜுகேஷனை வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்பேன் டீச்சர் ஃபீல்டில் இருந்தால் கண்டிப்பாக படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் அதான் என்னோட மாணாக்கருக்கு வந்து நான் வந்து கரெக்டாக என்ன சொல்லித் தரணுமோ அது கரெக்டாக சொல்லித் தந்து அவங்கள ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு போய் அவங்க நல்ல நிலமையிலேருந்து நான் இவங்களோட ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வளத்துடுவேன் அதுதான் எனக்கொரு பெருமைன்னு நான் ஆசைப்பட்றேன்